நான் போகுனுன்னு நினைக்கிற இடோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா அதிசயங்களையும் வந்து ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி போய்விட்டு எல்லா அதிசயங்களையும் பார்த்துட்டு வந்துருனும் பிளஸ் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ மைசூர்லலாம் மைசூர் பாக்கு அங்கே இருக்க பிரியாணி அந்த மாதிரி ஃபேமஸ்ஸு ஸோ ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு ஃபுட்டு வந்து ஃபேமஸாக இருக்கும் எனக்கு என்ன ஆசைனா அந்தந்த ஊருக்கே போய்விட்டு அந்தந்த ஃபுட்டை வந்து சாப்புடண்ணும் அப்படிங்கிறது ஆசை பிளஸ் வந்து எனக்கு ரொம்ப அமைதியான ப்லேஸாக ரொம்ப சைலன்ட்டான ஒரு இடமா அப்படே இயற்கை காட்சிகளோட அந்த மாதிரி சில்லுனு இருக்க ஒரு கிளைமேட்டாக இருக்கிற ப்ளேஸ் லைக் ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் போகுனுன்னு ஆசை அண்டு லண்டன் லண்டன் போயிட்டு பிளஸ் வந்து கன்னடா ஆஸ்ட்ரேலியா இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகனுன்ற ஆசை இருக்கு பட் இருந்தாலும் என்னோட வீடு அப்படிங்கிறது அதை விட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான ப்ளேஸ் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்